ஹலோ ஹலோ சார் சுந்தரா ட்ராவல்ஸா இந்த மாதிரி நாங்கள் நான் ஆமூன் பேசுகிறேன் உங்கள் ட்ராவல்ஸ் பற்றி நான் கேள்விப்பட்டுருக்கேன் அதனால் தான் நம்பர் வாங்கி உங்களுக்கு கால் பண்ணேன் நாங்கள் ஒரு ஃபேம்லியாக ஒரு டூர் போகிறோம் சார் இந்த மாதிரி எங்களுக்கு ஃபேம்லியாக ஒரு அஞ்சு ஆறு பேர் வருவோம் அதுக்கேற்ற மாதிரி உங்க கிட்ட எதனா கார் எதனா இருக்குமா ம்ம்ம் எங்களுக்கு கொஞ்சம் ஃபேம்லியாக கொஞ்சம் பெரிய காராக இருந்தா ஓகே தான் சார் அந்த ம் எல்லாரும் கம்பர்டபுளாக உக்கார மாதிரி இருக்குமா சார் ஓகே ஓகே சார் இதுமாரி சார்ஜ் எவ்வளோ சார் பண்ணுவீங்க நாங்கள் ஒரு ஒன்று ஒரு வாரமாக டூரு பிக்னிக் பிளான் பண்ணி இருக்கோம் ஒரு வாரம் நாங்கள் கேரளாவுக்கு போ ஒரு ஒரு வாரம் சார் இதுமாதிரி இப்படியே கோயம்த்தூரு கேரளா அப்படியே அந்த ஒரு ரௌண்ட் நீங்கள் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும் சாரு ஒரு வாரம் இந்த மாதிரி எவ்வளோ சார் பட்ஜெட்டு எதிர் பார்க்கறீங்க நீங்கள் உங்கள் டூருக்கு சார் இருபதாயருபாயா கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா சார் ம் எப்படி டீசல்லாம் நாங்களே பார்த்துக்கணுமா அதுக்கு தனியாக பே பண்ணுமா சார் உங்களுக்கு அதுக்கு தனியாக காசு கொடுக்கணுமா சார் உங்களுக்கு நீங்களே பே பண்ணி விட்டிங்களா நாங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா டிரைவருக்கு எதனா எக்ஸ்ட்ரா காசு தரணுமா இல்லை ஃபுட்டு ஃபுட்டுலாம் ஃபுட்டுலாம் எப்படி சார் ஃபுட்டுலாம் நீங்களே பார்த்துப்பீங்களா இல்லை நாங்கள் அதுக்கும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுமா சார் சார் இதுமாரி நைட்டு நாங்கள் கொஞ்சம் ஸ்டே பண்ணுறத்துக்கு போகிற இடத்துல கொஞ்சம் ஸ்டே பண்ணுற மாதிரி இடம் கொஞ்சம் தெரியுமா சார் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் காலையில் ஏஞ்சி போகிற மாதிரி ம் ஓகே சார் ஓகே சார் இதுமாரி நாங்கள் இந்த வா இந்த வாரம் இப்படி போகிற சண்டே கிளம்புற மாதிரி இருக்கும் சார் ம்ம் சண்டே கொஞ்சம் வந்துருங்க நான் இங்கே லொக்கேஷன் வந்து நான் சொல்கிறேன் நான் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஃபோ ஷேர் பண்ணி விடுறேன் சார் வாட்ஸ்ஆப்பில் ஆஆ நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்க ம் ம்ம் சரி ஓகே சார் நீங்கள் எப்படின் பார்த்துட்டு நான் கால் பண்ணுறேன் மறக்காம வந்துருங்க ஓகே சார் மற்றதுலாம் நான் நான் எங்கே வரணும் வாட்ஸ்ஆப் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே சார் வைக்கட்டுமா ம்